என் பைக்கை நான் டெய்லியுமே வந்து தண்ணியும் சோப்பும் போட்டு துடைப்பேன் அப்படி அதேமாதிரி அதில் என்ன பிரேக் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணிப்பேன் பைக்கிங் எனக்கு ரைடு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்டிங்கிறதுனால தூரமாக போறதுனால எனக்கு வந்து சோர்வு எதுவும் ஏற்படாது ஏன்னா எனக்கு அந்த பைக்கிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருந்தால் சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு நடுவில் நடுவில் நான் வண்டியை நிறுத்திவிடுவேன்